இப்படி குற்றங்கள் அதிகம் நடத்தப்படுவதற்கு காரணம் ஏழை மக்கள் அதிகமாக உள்ள ஏரியா அதுலையும் பல பசங்கள் அந்த ஏழை எல்லோரும் திருட ஆரம்பிக்கிறார்கள் அதனால் கஷ்டத்தில் ஏன்னால் சாப்பாடு வழில்லாத பல கஷ்டங்கள்படுவதால ஏழை குற்றங்கள் கருதுபடிக்கு ஏழைகள் ஏழைகள் என்ற திருடப்படுறாங்க பசங்கள் அதனால பல நன்மைகள் இங்கே நடக்க நடக்கவில்லை அது ஏழை இன்று இல்லாமல் திண்டாட்டு திண்டாட்டம் சாப்பாடுக்கு வழி இல்லாதவர்கள் அந்த விஷயம் பண்ணுறார்கள் வை கல் வேலை இல்லாததினால படிச்சுட்டு பசங்கள் அதிகமாக வேலை இல்லாததினால திண்டாட்டம் இந்த வழி என்ன பண்ணலாம் இது பண்ணுறாங்க அதனால் சில விஷயங்கள் நடக்கிறது அதனால்தான் இந்த ஏரியா பல குற்றங்கள் நடக்குது அது குற்றங்கள் கண்டுபிடிக்கிறது படிச்சு பசங்களும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதால அப்படி பண்ணுறாங்க பசங்களும் பண்ணுறாங்கன்னா பல வகைகள் நடக்கிறது அதனால் தேவை என்று வெளி கண்டுபிடிச்சி அது ஏழை மக்கள் என்று க கருதக்கூட பண்ணாமல் பல விஷயங்கள் நடக்கிறது வந்து எதிர்பா